முக்கியமான இடம்னு சொல்லனாக்கா நியூ டெல்லி மும்பை அகமதாபாத் வாரணாசி அயோத்தி சென்னை பெங்களூர் ஹைதராபாத் கோயம்புத்தூர் இது மாதிரி இடம் மிக முக்கியமான இடம் அதில் வந்து நியூ டெல்லி வந்து இந்தியாவின் தலைநகரங்கிறதுனால எனக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு எக்ஸ் போல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அதில் வந்து அங்கேருந்து நான் வந்து மதுரா போயிருந்தேன் தாஜ்மஹால் போயிருந்தேன் அப்புறோம் பிர்லா மந்தீர் அந்த மாதிரி இடம்லாம் முக்கியமான இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் இதில் அஹமதாபாத் வந்து ஒரு வடஇந்தியாவிலேயும் மான்செஸ்டர் அது அதில் தொழில் டெக்ஸ்ட்டைல் உடைய தொழில் நகரம் அங்கே ஒரு ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது நல்லா பிரபலமான நபர்கள் இருந்த இடம் மு முக்கியமான ப்ராஜெக்ட்டான ஓஎன்ஜிசி அந்த மாநிலத்தில் குஜராத் மாநிலத்தில் அஹமதாபாத் சார்ந்த இடத்துல மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற மேக்ஸ்ஸான அலுவலகத்தில் நல்லா இருக்குது அங்கே வந்து எல்லா மாநில மக்களும் வந்து அங்கேயும் வந்து தொழிலுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பான நகரமாக அதை பார்க்குறேன் அடுத்தது சென்னை சென்னையும் தென்னிந்தியா அது ஒரு இன்டெர்நேஷ்னல் சிட்டி தான் இங்கேயும் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு முக்கியமான சென்னை பட்டினம்ன்ற பெயருல மிக முக்கியமான தளமாக இருந்துருக்குது அங்கே வந்து எல்லா இது திரைப்படங்கள் நகரம் மற்ற படி தொழில் இப்போ ஐடி ஃபீல்ட் பொறுத்தவரைக்கும் இப்போ நிறையா கம்பெனிஸ் நிறையா பெங்களூருக்கு அடுத்த படியாக சென்னையில் இருக்குது ஹைதராபாத் மாதிரி அதுவும் நிறையா பேர் அங்கே வந்து ஈவென் பெங்களூரில் கூட நெருக்கடியாக இருக்கிறதுனால நிறையா ஐடி ஃபீல்டு பக்கம் வந்து சென்னையை விரும்புகிறாங்க அடுத்தது ஹைதராபாத் அது வந்து ஆந்திராவின்னுடைய தெலுங்கு தலைநகரம் அங்கேயும் சரித்திரம் வாய்ந்த கோல்கொண்டா கோட்டை ஸஹர் ஜுங் ம்யூஸியம் மாதிரி முக்கியமான இடம்லாம் அங்கே இருக்குது அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது பிரபலமான ஏரி ஏரி பெயருக்கூட என்னெனு ஞாபகம் இல்லை அங்கே அதே மாதிரி நல்ல ஒரு அது தான் ஐடி ஃபீல்டுலாம் அங்கேயும் முக்கியமான ஒரு இடமாக இருக்குது பார்மேட்டிக்கள் கம்பெனி நிறையா அங்கே இருக்குது மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி நிறையா அங்கே இருக்குது ஈவென் பெங்களூர் வந்து நார்மலாகவே எல்லாம் சுற்றுலா தலமாக அங்கே போய் வந்து ஒய்வு எடுக்கிறதுக்கு ஒரு காலத்தில் பெங்களூரில் போய் தங்கணும் தங்குங்கன்னு தங்குங்கன்னு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்துது இன்றைக்கி ஐடி ஃபீல்டு லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஃபுல்லாக நிறையா கம்பெனி வந்ததுனால் ஜனநெருக்கடியான ஒரு இடமாகவும் போக்குவரத்து நெரிசல்லளவும் முன்ன எவ்வளவுக் எவ்வளவு வந்து ஒரு என்விரோன்மெண்ட்டல் பேஸுடு சிட்டியாக இருந்ததோ அதற்கு நேர்மாறாக இன்றைக்கி அந்த இடம் வந்து மாதிரி போயிடுச்சி அப்புறோம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அதில் வந்து நிறையா டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் ஏதோ இருக்குது அதே மாதிரி மோட்டர்ஸூ இண்டஸ்ட்ரியல் த்ரீ எம்எஸ்எம்இ தா இந்த கம்பனிங்க வந்து மைக்றோன்ன்ன மைக்ரோ ஸ்மால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் உள்ள கம்பனி நிறையா இருக்குது அங்கே வந்து இந்த கிணற்று விவசாயத்துக்கு உபயோகிக்கக்கூடிய உபகரணங்கள் மோட்டார்ஸூ நிறையா தயார் பண்ணுறாங்க வீட்டு உபயோகத்துக்கெலாம் சப்ரெஸ்ட் பம்ப் தயார் பண்ணுகிறாங்க அது ஒரு முக்கியமான இடம் அடுத்தது சுற்றுலாதலம்ன்னு கணக்கு போட்டிங்கனா உங்களுக்கு வந்து தெ இந்தியாவில் ஊட்டி கொடைக்கானல் மூணாரு ஏழைகளின் இளவரசி என்று சொல்லக்கூடிய ஏற்காடு இருக்குது நிறையா இருக்குது அப்புறம் தென்னிந்தியாவில் மாவட்டங்களில் கும்பகோணம் மாவட்டத்தில் பார்த்தீங்கனா நிறையா கோவில் கோவில் நிறையா இருக்குது சு கோவில் நிறையா இருக்குது சுற்றி பார்க்கக்கூடிய இடம் அதே மாதிரி கீழே திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் கன்னியாகுமரி மற்ற இதெல்லாம் இருக்குது இராமேஸ்வரம் மிக பிரபலமானது அதே மாதிரி காசி வாரணாசி இப்போ வா முன்ன காசி வாரணாசி இப்போ இது இந்த மாதிரி இடம்லாம் நிறையா புண்ணிய தலங்கள் இருக்கிற இடம் இந்தியாவில் நிறையா இடங்கள் இருக்குது குஜராத்லேயும் நிறையா சோமேஸ்வர் டெம்பிள் இருக்குது ஒரிசாவவில் கூட வந்து ஜம்பூரி பூரி ஜெகன்னாத் பூரி ஜெகன்னாத் டெம்பிள் இதெல்லாம் மிக பிரபலமான ஒரு த சுற்றுலா தலம் சுற்றுலா தலம்ன்னு சொல்லுகிறதோட கோவில் இருக்கிற ஒரு சுற்றுலா தலம்